எங்கூரில் வந்து கழிப்பற வசதி எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுங்க பொது கழிப்பிடம் அதுக்கு நாங்கள் ப இது பிரதமருக்கு முதல்வருக்கு கலெக்ட்ருக்கு எல்லாத்துக்குமே மனு போட்டோம் அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு சரின்ட்டு கழிப்பற கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிணாங்க திருப்பி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளாரயே கழிப்பறய கட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் திறந்த வெளி கழிப்பிடம்னு சொல்லி காட்டுப்பக்கம் அங்கே இங்கே தான் போவோம் பாரஸ்ட்டு பக்கம் அது மாதிரி இப்போ வந்து கழிப்பற வசதி கட்டி கொடுத்ததுனால நாங்கள் எங்கேயுமு வந்து அது தேடிக்கிட்டு இடம் தேடிக்கிட்டெல்லாம் போக வேண்டியது இல்லை அந்த பொதுக்கழிப்பிடத்துலயே வந்து கழிப்பறைக்கு போயிருவோங்க திருப்பி தண்ணி வசதி இல்லாமல் இருந்துச்சுங்க அதுக்கும் அப்படி தான் அது மாதிரி மனு கொடுத்தோம் மனு கொடுத்தோன்னே ப பஞ்சாயத்து தலைவருக்கு தாசில்தாருக்கு ஆர்டிஓவுக்கு கலெக்ட்ருக்கு இது மாதிரி எல்லாம் கொடுத்தோம் இப்போ தண்ணியும் கரெக்டாக ரெண்டு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க வந்துடுதுங்க